ஹலோ விகே சூப்பர் மார்க்கெட்டா ஆ எங்களுக்கு வந்து ஆடர் ப்ளேஸ் பண்ணும் ஒரு கேஜி மைதாவும் ஃபோர் ஃபிஃப்ட்டி கிராம் அனில் ராகி சுழியன் வேணும் இல்லை இது மட்டும் போதும் எவ்வளோ ஆ இல்லை இப்போதைக்கி ஒன் கேஜி மைதா மட்டும் போதும்

இதை ஹோம் டெலிவரி பண்ண முடியுமா ஆ அட்ரஸ் வந்து நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் காந்தி நகர் வஉசி ரோட் காரைக்குடி ஆ ஆமாம் எனக்கு வந்து ஆ ஓகே

ஆ ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணுறேன் ஆ ஆமாம் எனக்கு ஜிபே நான் இந்த நீங்கள் கால் பேசுகிற நம்பர்க்கு நான் ஜிபே பண்ணட்டா இல்லை நீங்கள் எனக்கு ஜிபே டீடைல்ஸ் செண்ட் ஓகே ஆ நீங்கள் அந்த டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் செண்ட் பண்ணுங்கள்

வேறு எதாவது அவைலபிளிட்டி இருக்கா எதாவது டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் எதிலயாச்சும் ஓகே இப்போதிக்கி இது போதும் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஆடர் ப்ளேஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து கொஞ் ஆ ஓகே தேங்க்ஸ் எனக்கு வந்து ஆமாம் கொஞ்சம் அ ஆர்ஜ் பண்ணுங்கள் எனக்கு ஃபை ஓ க்ளாக் வெளியே போகணும் அதுக்கெடையில் திங்க்ஸ் வந்தால்தான் என்னால் வெளியே கிளம்ப முடியும் ஆ ஓகே ஓகே ஓகே தேங்க்ஸ்